எங்கள் மாவட்டத்தில் வந்து கிறிஸ்டினு இந்து முஸ்லீமு எல்லாம் இருக்கிறோம் நாங்கள் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து கிறிஸ்டினு எங்களுக்கு வந்து ஃபாதர் ஒன்று இருக்காங்க அவர் பேர் வந்து கஸ்பார் அவர் வந்து எல்லா ஒழுக்கத்தையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க இப்படி இருக்கணும் இனிமேல் பெரியவங்களுக்கு மதி மதிப்பாக கொடுக்கணும் பெரியவங்களுக்கு மதிப்பு நம்ம வணங்கணும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும் யார் பேச்சையும் கேட்காம எது எதுர்த்துல்லாம் பேசக்கூடாது நீங்கள் நல்ல மாதிரியா இருந்தால் தான் உங்களுக்கு பின் காலத்தில் நல்லா படிப்பு ப படித்து நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும் அது மாரி அவங்க எங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கெழமை அன்றைக்கு வந்து மாஸு வைப்பாங்க சர்ச்சில் அங்கே போனாக்கா அவங்களுக்கு நீங்கள் நம்ம எப்படி இருக்கணும் பெரியவங்க வயசுக்கேட்ணு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நம்ம ஒழுங்காக மரியாதையாக அவங்களுக்கு மரி மதிப்பு கொடுக்கணும் அவங்க சொல்கிற வேலையை செய்யணும் உங்களால் என்ன முடியுமோ அதை பிறருக்கு உதவி பண்ணணும் இன்னும் இதெல்லாம் சொல்லித் தருவார் அது போல் நாங்கள் கேட்டு நடக்கிறோம் எங்களுக்கு வந்து இப்போ ஈஸ்டர் டைம் வந்து இப்போ தவஸ் காலம் பண்ணுறது அதனால் அந்த மா நாற்பது நாளைக்கு வந்து கவுச்சி எதுவும் சாப்பிடக் கூடாது நாங்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதே போல் வந்து நாங்கள் இருப்போம் நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு நாற்பது நாள் முடிஞ்ச பிற்பாடு தான் சாமி இப்போ வந்து இறந்துருவாரு அவர் உயிர்த்த பிற்பாடு தான் நாங்கள் அதுமேல்ட்டு கவுச்சி இதெல்லாம் சாப்பிடுவோம் அப்புறம் வந்து கிறிஸ்மஸுக்கு வந்து நைட்டில் போய்ட்டு மாஸு எல்லாம் பூஜை வைப்பாங்க மக்கள் எல்லாம் போய் எல்லாம் புது துணிலாம் போட்டுனு கோவிலுக்கு போவோம் அதுமாரி எல்லா இதையும் எங்களுக்கு இந்த மாவட்டத்தில் அனைத்தும் எங்களுக்கு ஃபாதர் தான் அவர் பேர் வந்து கஸ்பர் அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நாங்கள் பின்பற்றி நாங்கள் நாங்கள் நடப்போம் அவங்க எதுர்த்து நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் எங்கள் பேச்சையும் கேப்பார் அவர் பேச்சையும் நாங்கள் கேட்போம் அப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறோம்